நான் வந்து ஒரு ஷாம்பு ஒன்று வாங்கினேன் அதை நான் பேர் சொல்ல விரும்பலை டாப் ப்ராண்டு ச ஸோ இதுதான் ஷாம்பு தான் டிவிலேல்லாம் விளம்பரப்படுத்தினாங்க அதுக்கெல்லாம் நிறையா மாடல்ஸெல்லாம் அதுக்கு விளம்பரத்தில் வந்திருந்தாங்க ஆனால் அது நான் பண்ண முதல் நாளுலேயே பார்த்தீங்கன்னா அது என்னுடைய தலைமுடிக்கு நான் போய் போட்டு போடும்போதே ஒரு பிசுபிசுப்பான ஒரு வழு வழுப்பான ஒரு தன்மை இருந்தது அப்பறம் வந்து முடி வந்து வேகமாக வந்து கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு அது சுத்தமாகவே பார்த்திங்கன்னா என்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த முடி கொட்டுறதோட அந்த இந்த ஷாம்புவை பயன்படுத்தின பிறகு எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு ஸோ இனிமேட்டு வந்துவிட்டு நம்ம ப ஷாம்புவே யூஸ் பண்ணக்கூடாது இனிமேட்டு யார் கேட்டாலும் இந்தமாதிரி இந்த ஷாம்பூவை யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் அதேமாதிரி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரும் அதேமாதிரி இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணாங்க அவங்ககிட்ட நான் வந்து சொல்லிவிட்டேன் இதுமாதிரி வந்து நீங்கள் இது போடாதீங்க நான் போட்டுதான் என்னுடைய தலை முடிக்கு வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனை ஆச்சு அதனால் நீங்கள் இதை பயன்படுத்துறதை நிறுத்துங்கள் அதுக்கு பதிலாக இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிற இந்த அரப்பு சீயக்காய் செம்பருத்தி இதெல்லாம் வச்சி வந்து நம்ம நிறையா வந்துவிட்டு இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து ஒரு இயற்கையான ஷாம்பு தயாரித்து அந்த கலவையை நம்ம வந்து முடியல பூசிகிட்டு வந்தோம்ன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வந்துவிட்டு பயன்படுத்தாதீங்க இதில் போட்டிருக்குறது டாப்பு ப்ராண்டு தான் அப்படின் போட்டிருக்குறாங்க ஆனால் அதை பயன்படுத்துறதுனால் நிறையா பேருக்கு இந்தமாதிரி ஆகிருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன் அதனால் இந்தமாதிரி இந்த ரசாயனம் கலந்த இந்தமாதிரி டாப் ப்ராண்டு ஷாம்பு இதெல்லாம் வந்துட்டு நம்ம பயன்படுத்துறதை வந்து இனிமேட்டு அறவே நிறுத்திடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கே நான் வந்துவிட்டேங்க அதனால் இனிமேட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய செம்பருத்தி சீயக்காய் இதெல்லாம் வச்சிதான் நான் வந்து பண்ண போகிறேன் இனிமேட்டு அதை பற்றிதான் நான் பயன்படுத்தி அதோடய இனிமேட்டு ஒரு ரசாயன கலவையை பயன்படுத்தக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துவிட்டேன்